ஹலோ சொல்லுங்கள் குட் ஈவினிங் சொல்லுங்கள் ஆ ஆமாம் நந்தகுமார் தான் ஜிம்லேருந்து பேசுகிறேன் நீங்கள்

என்ன ஹைட் இருப்பீங்க நீங்கள் ஓகே ஓகே ஸோ அப்போது பிஎம்ஐயில் பார்த்தீங்க அப்படினா நீங்கள் இன்னும் நீங்கள் பிஎம்ஐபடி பார்க்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சோம் வெயிட் போடணும் சரிங்களா அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிம் எதுவும் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஓஹோ இது தான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா ஓகே ஆக்சுவலா ஜிம் ஜிம் சேர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படினா சிலபல பேஸிக்ஸ்கான விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏனால் ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்கள் இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் வீஸிங்கோ இல்லை அந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் அந்த மாதிரி எதும் இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஓகே இப்போ ஏன் அப்படி நான் கேட்குறேனா நம்ம ஜிம்மில் பார்த்தீங்கனா கார்டியாக் அப்புறோம் ஸ்ட்ரென்த்துனு சொல்லிவிட்டு ரெண்டு விதமாக தான் நாங்கள் பயிற்சி கொடுப்போம் எதுக்கு அந்த ரெண்டு விதமும் அப்படினா கார்டியாக் அப்படினு போயிட்டோம்னால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது உடல்லிருந்து எண்டுரன்ஸ் ரொம்ப வலிமையை க்ரியேட் பண்ணுறதுக்கான உடற்பயிற்சிகளை வந்து கார்டியாக்குனு சொல்லுவோம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலை வந்து திடப்படுத்தி மஸ்க்குல் இந்த ஆம்ஸெலாம் வைச்சுட்டு சிக்ஸ் பேக்ஸ்லாம் பண்றாங்களே ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுனு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதில் டூ டைப்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படினா நமக்கு ஸ்ட்ரென்த்தன் தான் போகணும் ஏனால் உங்களோடய பாடி வெயிட் போடணும் அப்படினா நம்ம ஸ்ட்ரென்த்தன் தான் போகணும் உடல் ஆரோக்கியமாக வைச்சுக்குறது கார்டியாக்கு நம்ம உடம்பை வந்து நல்ல திடகாத்திரமா பலமாக வைச்சுக்கணும் அந்த மாதிரி போனால் அது ஸ்ட்ரென்த்தன்க்கு போகும் இப்போ எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் இப்போது நீங்கள் மட்டும் தான் வரிங்களா எங்கள்கிட்ட பார்த்தீங்கனா டூ டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது ஒன்று வந்து ட்வெல் தொளசண்ட் வந்து எங்களுடைய பர் மன்த் நீங்கள் மன்திலி ஸ்கீம் ஜாயின் பண்ணீங்க அப்படினா பர் மன்த்துக்கு தொளசண்ட் ருப்பீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுவே நீங்கள் இயர்லி பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படினா ஆஃப் ஆஃப் தி ப்ரைஸ் தான் ஆனால் நீங்கள் அதை சிங்கில் பேமன்டில் சிக்ஸ் தொளசண்ட்னாக பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் மன்த்திலி மன்த்திலி பே பண்ணீங்கனால் தொளசண்ட் தொளசண்ட்னாக பே பண்ணனும் டுவெல் மன்த்ஸுக்கு டுவெல் தொளசண்ட் ஆகும் நீங்கள் சிங்கில் பேமன்ட்டாக பண்ணீங்க அப்படினா சிக்ஸ் தொளசண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணிணா போதும் இது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த மாதம் கட்டுறீங்கனா அடுத்த இயருக்கு இந்த பிஃபோர் மன்த் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ஒன் இயருக்கு வந்து பேக்கேஜ் சிக்ஸ் தொளசண்ட் இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நாங்கள் உங்களை ஹெவி வெயிட்லாம் தூக்க விடமாட்டோம் உங்களுக்கு நார்மல் டம்பில் ஃபைவ் கேஜிலேந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறோம் பென்ச் ப்ரெஸ் போவோம் அதுக்கப்புறோம் ரோப் புல்லிங் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை கொண்டு வந்துடுவோம் மேக்சிமம் நீங்கள் எங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ணீங்கனால் ஒரு ஃபிட்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லையே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆமாம் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்களா அக்சுவலாக பார்த்தீங்க அப்படினா நீங்கள் உங்களோடய ஒரு ஒரு ஒருத்தவர்களோட உடம்பு கண்டிஷன் பொருத்து இருக்கும் சில பேரு எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பே ஏறாது அந்த மாதிரி உடம்பு உடம்பு சில பேர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க பார்த்தீங்கனா ஃபேட்டாக இருப்பாங்க ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ உடல் அமைப்பு பொருத்தது இப்போது உடல் உடல் அமைப்பை பொருத்து பார்த்தீங்கனா உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பிஎம்ஐ ரேஷியோபடி பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு குறஞ்சது ஒரு மூணு மாதமாவது ஆகும் உங்களுடைய அதாவது ரிசல்ட் வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்குற மாற்றம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வந்துடும் பட் அந்த ஒரு முழுமையான மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதமாவது கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா நீங்கள் வாங்க ஜிம்க்கு வாங்க நேரில் பேசிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ